எனக்கு பிடிச்ச சாப்பாடு வந்துட்டு பன்னீர் பிரியாணி பிரியாணி வந்துட்டு எப்படி செய்யணும் அப்படின்னா ஃபஸ்ட்டு வந்துட்டு பிரியாணி செஞ்சு வச்சுட்டு எப்படி செய்கிறதுன்னு சொல்கிறேன் ஃபஸ்ட்டு பிரியாணி செஞ்சுட்டு அதுக்கு அப்புறமேட்டுக்கு பன்னீரை ஃப்ரை பண்ணி அதில் ஆட் பண்ணணும் ஏன் பிடிக்கணும் ஏன் பிடித்தது அப்படின்னா வீட்டில் சும்மா சும்மா செஞ்சாங்க ஆக்சுவலி எனக்கு அது பிடிக்கவே பிடிக்காது திரும்ப திரும்ப சாப்பிட்டதுனால எனக்கு அது வந்து பிடிச்சிடுச்சு ஏன் பிடித்ததுன்லாம் எனக்கே தெரில திரும்பத் திரும்ப சாப்பிட்டதுனால தான் எனக்கு பிடித்தது எப்படி செய்வாங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு பிரியாணி செஞ்சுக்கங்க பிரியாணி எப்படி செய்யணும் அப்புடினா ஸ்டவ் ஆன் பண்ணி வச்சுட்டு கடாயில் வந்துட்டு எண்ணெய் போட்டு அதில் பட்டை கிராம்பு அதெல்லாம் போட்டு லவங்கம் அதெல்லாம் போட்டு கொஞ்சம் வதக்கிவிட்டு அதில் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டெல்லாம் போட்டுட்டு வெங்காயத்தை போட்டுர்ணும் அது கொஞ்சமாக வதங்கின பிறகு தக்காளியை போடணும் தக்காளியை போட்ட பிறகு எவ்வளோ நம்மளுக்குத் தேவையான எல்லா மசாலாவும் ஆட் பண்ணிக்கணும் ஃபார் எக்ஸாம்புல் மிளகா தூள் மஞ்சள்தூள் போட்டு அதுக்கப்புறம் மசாலா சிக்கன் மசாலா பிரியாணி மசாலாவும் இருக்குது அது வேணாலும் ஆட் பண்ணிக்கலாம் அது பிறகு வந்துட்டு அதுக்கு அப்புறமேட்டுக்கு நம்மளுக்கு தேவையான ரைஸை வந்துட்டு நம்ம எடுத்து ஏற்கனவே கழுவி ஊற வச்சுருக்கணுமா அதை எடுத்து வந்து இதில் போடணும் அதுக்கு அப்புறமேட்டுக்கு கொஞ்சம் நேரம் மசாலா வந்துட்டு மசாலாவோடய எசன்ஸ் எல்லாம் ரைஸில் இறங்குற வரைக்கும் கொஞ்சம் நேரம் தண்ணி ஆட் பண்ணாமல் வெயிட் பண்ணணும் கொஞ்சம் ஒரு டூ மினிட்ஸ் கழித்து நம்ம எவ்வளோ அரிசி எடுத்துருக்கோமா அதுக்கு ஏற்ற அளவில் தண்ணீரை எடுத்து அதில் ஊற்றி அதுக்கு அப்புறம் மூடி வச்சுடணும் இங்கே வந்துட்டு பிரியாணி ரெடி ஆகுமா இந்த சைடில் வந்துட்டு என்ன பண்ணணும் அப்படின்னா நம்ம பன்னீரை ரெடி பண்ணணும் பன்னீரை ஃப்ரை பண்ணணும் இல்லையா ஸோ பன்னீரை வந்துட்டு ஈவனாக ஸ்லைஸாக நம்ம கட் பண்ணி வச்சுட்டு அதில் வந்துட்டு மிளகாய் தூள் மஞ்சள்தூள் அதெல்லாம் போட்டு என்னன்ன மசாலா உங்களுக்கு என்ன டேஸ்ட் வேணுமோ அதுக்கு ஏற்ற மாதிரி மசாலாவை ஆட் பண்ணிக்கிட்டு அதில் டிப் பண்ணி தோசக்கல்லை போட்டு ரோஸ்ட் பண்ணி எடுத்துட்ணுமா அங்கே பிரியாணி ரெடி ஆனால் பிறகு இந்த ரோஸ்ட்டை நல்லா அதில் கொட்டி ஒரே ஒரு கிண்டி கிளறுனோம் அப்படின்னா சுவையான பன்னீர் பிரியாணி ரெடி